தமிழ்மொழி வந்து நம்பளோடய பாரம்பரிய மொழின்னு கூட சொல்லலாம் தமிழ்மொழி வந்து ஒரு பாரம்பரிய மொழி மட்டும் இல்லாமல் செம்மொழின்னு கூட சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் குமரிகண்டத்தில் தோன்றிய முதல் மனிதன் பேசிய மொழின்னா அது வந்து தமிழ்மொழிதான் அவ்வளோ பெருமைகள்லெலாம் வந்து இந்த தமிழ்மொழி வந்து பெற்றிருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய கலைங்கர்கள்லாம் வந்து தமிழ்மொழியை பற்றி நிறையா நூல்களில் புகழ்ந்து பாடியிருப்பாங்க தமிழ்மொழி வந்து நம் நாட்டில் ஒரு எப்படி சொல்றது ஒரு பாரம்பரிய மொழியாக தமிழ்மொழி வந்து இருக்கு அதுமட்டும் இல்லாமல் தமிழ்மொழி வந்து காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் அடைந்தாலுமே இது எப்படி இருக்குன்னால் ஒரு பள்ளிக்கூடமாக இருக்கட்டும் ஒரு காலேஜாக இருக்கட்டும் அந்த இடத்திலயும் சரி ஒரு எக்ஸாம் இதில் பள்ளிக்கூடத்தில் ஒரு தம் முதல் மொழியாக முதல் எக்ஸாமாக இருக்கிறது தமிழ் எக்ஸாம் மட்டும் தான் அது மட்டும் இல்லாமல் காலேஜ் காலேஜ்லையுமே சரி தமிழ் தமிழுக்கு வந்து இம்பார்டன்ட் கொடுக்குறாங்க அதுமட்டும் இல்லாமல் தமிழ் தமிழ்லையே இப்போ எக்ஸாம்லாம் வந்துடுச்சு அது மாதிரி கவர்ன்மெண்ட் வந்து செஞ்சுருக்காங்க தமிழ்மொழிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அதை நினைக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்கு தமிழ்மொழி வந்து நம்பளோடய பாரம்பரிய மொழி அதனால் அதை என்றைக்கும் வந்து நம்ம வந்து காலப்போக்கில் மாற்றம் அடைந்தாலுமே அதை வந்து நம்ப ஒரு உயிராக நெனைச்சு அதை வந்து நம்ப கடைப்பற்றணும் அதுமட்டும் இல்லாமல் நம்பதான் தமிழ்மொழி பேசறோம் அப்படின்னா காலப்போக்கில் எல்லாம் எல்லாருமே வந்து தமிழ்மொழி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும்